ஹலோ சார் நான் ஃப்ளிப்கார்டில் ரியல்மி சி தேர்ட்டி ஃபை மொபைல் ஆட்ரு போட்டேன் அது கொஞ்சம் டேமேஜ் பீஸாக பீஸாத்தான் வரும்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் பரவாயில்ல மொபைல் நல்ல மொபைலா வந்துச்சு நமக்கு சார்ஜ் போட்டாலும் சரி ஒன் ஹாரில் பார்த்தீங்கன்னா நூறு பர்சண்ட்டேஜ் ஏறிடும் அதே சார்ஜர் வந்து த்ரீ டேஸ் யூஸ் பண்ணலாம் கேம் வெள்ளாண்டாலும் சரி எந்த பிரச்சினையும் இருக்காது கேம்ஸுக்கும் நல்ல யூசிங் ஃபோன் மொபைலு அந்த மாதிரி எங்கே போனாலும் எந்த லொக்கேஷனுக்கு போனாலும் ஃபுல் டவர் நமக்கு கிடைக்கும் கேமரா க்ளாரிட்டியும் நல்ல க்ளாரிட்டியாக இருக்குதுங்க சார்